நான் என்னுடைய பையனுடைய ஃபர்ஸ்ட்டு பர்த்டேக்கு என் கையாலயே வந்து ஒரு கார்ட் ரெடி பண்ணேன் அந்த கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பிறந்த இருந்து எல்லா ஃபோட்டோஸையும் வந்து எடுத்து ஒன் இயர்க்குள்ளே ஒன் இயர்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி எல்லாத்தையும் அங்கங்கே ஒட்டி அதுக்கு ஒரு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதோட வந்து அந்த மயில் இறகுகள்லாம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் மயில் இறகுகள் அது மட்டும் இல்லாமல் அந்த பென்சிலில் வந்து ஷார்ப் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஃபிளவர் மாதிரி வரும் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நியூலி நிறைய டெக்கரேட் பண்ணி அது வந்து ஒரு ஃபிரேம் மாதிரி போட்டு அவன் ஃபர்ஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணணுன்னு அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துது அப்போதிக்கு அவனுக்கு அது சின்ன வயசு ஃபஸ்ட்டுன்னும் போது அவனுக்கு அதில் வந்து ரொம்ப தெரியல ஆனால் இப்போ அவனுக்கு வந்து ஏழு வயசு ஆகப்போது ஏழு வயசு ஆகும் போது அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கம்போது பார்த்தீங்கன்னா கேட்பான் இது நானாம்மா இது நானா தம்பியாக நானாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆனால் அப்போ நான் செய்யும் போது அது வந்து எனக்கு ஒரு இவ்வளோ தூரம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கல ஆனால் அவன் வந்து இப்போ கேட்கும் போது எனக்கு அந்த தருணத்தை நினச்சிப் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ப செஞ்சது அன்னக்கு நம்ப செஞ்சோம் அன்னக்கு அந்த செஞ்சதுக்கான பலன் வந்து எனக்கு பல வருஷத்துக்கு அப்பறமாக வந்து அவன் மூலியமாக அது கிடைக்கும் போது அதோடைய ஆனந்தமே ரொம்ப தனி அதை அதுவும் இன்னும் அந்த பெயிண்ட்டிங்ஸை வந்து இன்னும் பத்தரமாக அது பொக்கிஷம் மாதிரி பார்த்து இருக்கிறோம்